முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலு அவ்வளோதானா